எனக்கு வந்து பரோட்டா சாம்பார் சாப்பாடு அப்புறம் இது மட்டன் சிக்கன் கிரேவி அந்தமாதிரி நிறைய பிடிக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னிங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா அது வந்து அதுவும் நாட்டுக் கோழியில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாட்டு கோழியில் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானது அது இப்போ பிராய்லர் கோழிலலாம் நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அது நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான் அதே நாட்டுக் கோழியில் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு அது இயற்கையாக நம்ம வீட்லேயே இத்தனைக்கும் நாட்டு கோழியெல்லாம் எங்கள் வீட்டில் வெச்சிருக்கிறோம் அந்த வீட்டுக் கோழியில் சாப்பாடு சமைத்து சாப்பிடும்போது இயற்கையாகவே அது சாப்பிட்றது தான் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதை நான் ஏன் சாப்பிட்றேங்கன்னா உடம்புக்கு நல்ல சூட்ட தணிக்கும் அதனால் நாட்டுக் கோழி பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிக்கன் சிக்கன் கிரேவி ஏன் பிடிக்குன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்தமாதிரி பிடிக்கும் அப்புறம் என்னதுங்கன்னா ஆட்டுக் கால் சூப்பு ஆட்டுக் கால் சூப்புலாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் ஆட்டுக் கால் சூப் பிடிக்கும் அப்புறம் சுவரொட்டிங்கிறது அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பா பிறந்தப்போ எனக்கு வந்து உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்கிறதுனால அந்த சுவரொட்டி வாங்கி டாக்டரே அது வந்து சாப்பிட சொன்னாங்க அதனால் நான் இந்த சுவரொட்டிலாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன்